இந்திய கல்வி முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கனா வந்து அவங்களாக கொண்டு வந்தது கிடையாது ஆங்கிலேயர்கள் அவங்க ஆட்சி செஞ்சுட்ருக்கும் போது அவங்க புகுத்தின கல்வி முறை தான் வந்து இன்றைய வரைக்கும் நம்ம படித்திருக்கோம் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் இந்திய கல்வி முறையில் என்ன பிரச்சனன்னு பார்த்திங்கனா வந்து நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல எழுதுகிறோம் படிக்கிறோம் மறுபடியும் படிக்கிறோம் மனப்பாடம் பண்ணுறோம் எழுதுகிறோம் இந்த மாதிரி வந்து மனப்பாடம் பண்ணி தான் போய்ட்டே இருக்குது ப்ராக்டிஸ்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மக்கள்ட்ட வந்து இது இந்திய படிப்பு பார்த்திங்கனா வந்து அவ்வளோவா பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை ஆனால் அதில் மாற்றங்களில் வந்து நம்ம ஏற்படுத்தி தான் ஆகணும் அப்போ தான் வந்து நம்ம வருங்காலத்துக்கு நல்லா இருக்கும் இதில் வர பிரச்னைகள்லாம் புக்கு கொடுத்துட்றாங்க அதுக்கு குறிப்பிட்ட ஷெடுல் மட்டும் தான் இருக்கும் பார்த்திட்டிங்கனா வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே மட்டும் தான் அது படிக்கிற மாதிரி இருக்கும் மொத்தத்தையும் கொடுத்துருக்க மாட்டாங்க எதெது வேணுமோ அது வேணாம் அப்படினெல்லாம் பார்க்காம கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க இது வந்து மாணவர்கள் படிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பத்து பகுதியில் அது ஒரு பகுதி மட்டும் தான் தெரிகிற மாதிரி இருக்குது இதுதான் இதோடய பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்